உண்மயாகவே செய்தியில் காட்டுற விஷயம் எல்லாம் உண்மை அப்படிங்கிறது இல்லை நமக்கு அவங்களுக்கு வந்துட்டு காசு பணம் அதுக்கு அவங்களோட டிஆர்பி ஏறணுங்கிறதுக்காக அவங்க சொல்கிற கதை தான் அது வந்து சில பேர் நம்பிக்கிட்டு அதில் போய் விழுந்துர்றாங்க அதனால அவங்களுக்குதான் பாதிப்பு இருக்குது இப்போ சும்மா ஒரு ரம்மி கேம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அந்த ரம்மி கேம் வந்துட்டு சும்மா பேஸிக்கா சின்னதாக சீட்டு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சது ஊருக்காரங்க அப்படின்னு வீட்டில் இருந்துட்டு ஆட ஆரம்பிச்சது இப்போ வந்து ஒரு கேமாவே ஆரம்பித்து அது வந்து காசு பணத்தலாம் இழந்து சொத்து சொத்து இதை மாதிரி எல்லாத்தையுமே அதை விற்றுட்டு அந்த மாதிரி இந்த கேம் விளாண்டு இதை வந்துட்டு ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணால் இது எல்லோருக்குமே சேந்துருச்சி இது பொய்யான விஷயந்தான் வ அது வந்துட்டு இது ஒரு மிராக்கல் இது வந்துட்டு இது பண்ணக் கூடாது இது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் இதை வந்துட்டு திரும்பி ஒரு கேம் ஆக்கி சின்ன பிள்ளைங்கள்லாம் விளாட ஆரம்பித்து அதில் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் ஊர்லேயும் இதை இந்த கேம்மால் இரண்டு ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அது வந்து நியூஸில் கூட வந்துருந்துச்சி இந்த மாதிரி இந்த சீட்டுக்கட்டால் இவங்க இவ்வளோ காசு இழந்து இப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது நியூஸில் கூட வந்துச்சு இந்த மாதிரி கேம் வந்துட்டு இந்த மாதிரி பொய்யான செய்திகள் வந்துட்டு பல பேருக்கு வந்துருக்குது இப்போ பொ பொய்யான அட்வடைஸ்மென்ட்டு இப்போ வந்துட்டு இந்த இந்த கா இந்த ஸ்கூலில் இவ்வளோ இருக்குது அப்படின் சொல்லிட்டு ஒரு அட்வடைஸ்மென்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த அட்வர்டைஸ்மென்டில் கொடுக்கற எதுவும் உண்மை கிடையாது பாதி தான் இருக்கும் பாதி இருக்காது இப்போ நான் படிக்கின்ற காலேஜில் கூட வேன்ருக்கு அது இருக்குது எல்லாம் சொல்லிட்டுருந்தாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தா வேன் இல்லை எந்த எ எந்த சலுகைகளும் இல்லை இங்கே வந்து பார்த்தா வந்துட்டு எல்லாருக்கும் காலர்ஷிஃப் உண்டு அப்படின் சொன்னாங்க உள்ளே வந்ததுக்கப்புறந்தான் தெரியிது இவங்க எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் காலர்ஷிஃப் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஒன்று ஒன்று ஒரு ஒரு இதுக்கும் பொய் சொல்லுறாங்க இப்போ பேஸிக்கா எப்படின்னா ஒரு பால் வாங்கப்போறோம் அப்படின்னா கூட இது வந்துட்டு பன்னெண்ட்ருபா அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னா பன்னெண்டு ருபா விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னா இது அங்கே போய் பார்த்தா தான் தெரியிது பதினஞ்சு ருபா கேட்டால் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம் ஐஸ் வச்சுருக்கோம் எங்களுக்கு இது கரண்ட் சார்ஜ் வேணும் அப்படின் சொல்லிட்டு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு ரேட் சொல்லுறாங்க அதனால இது மாதிரி பொய்யான நியூஸ்லாம் வந்து சமூகத்தை பாதிக்கிது இதனால வந்துட்டு நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்போ எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க அது மாதிரிலாம் இருக்கற வேணாம் பொய்யான நியூஸ் எதுக்கு தேவையில்லாமல் ஒருத்தவங்க ஒருத்தவங்களை பாதிக்கிறதுக்கான எந்த செயலும் வேண்டாம் பொய் வந்துட்டு ஒருத்தவங்க லைஃபை இது பண்ணுதுன்னா அந்த பொய்ய அங்கே தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறது அவசியம் இல்லை